நம் நாட்டின் பாரம்பரியம் நடனம் வந்து பரதநாட்டியம் குச்சிப்புடி மயிலாட்டம் கதக்களி கரகாட்டம் காவடியாட்டம் புலி ஆட்டம் கும்மி பாட்டு தெருக்கூத்து இது போல் நிறையா இருக்கும் ஆனால் வந்து இந்த ஸ்கூலில் காலேஜில் ஃபங்க்ஷன்லாம் வந்து ஃபஸ்ட் வந்து எது முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா பரதாத்தம் பரத நா டான்ஸ் தான் முக்கியத்துவம் அது மாரி ஊரில் திருவிழா அப்படின்னா மயிலாட்டம் இந்த கரகாட்டம் இந்த கும் இந்த தெருக்கூத்து இதெலாம் நடக்கும் பொங்கலுக்கு பொங்கலுக்கு கன்னி பொங்கல் அப்போ கும்மி பாட்டு பொம்பளைங்கலாம் எல்லாம் பெண்கள்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு பாட்டுறது கும்மி பாட்டு மயிலா மயிலாட்டம் இதெல்லாம் நடக்கும் திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு வந்து எல்லாம் வந்து தெருக்கூத்து பண்ணுவாங்க தெருக்கூத்து அப்போல்லாம் சின்ன பிள்ளைலலாம் இருந்திச்சு நம்ம பார்க்குற நேரத்தில் தான் இதெல்லாம் இருந்துச்சு இப்போலாம் எங்கே அதெல்லாம் இருக்குது இப்போலாம் கிடையாது இப்போலாம் எல்லாம் மறைஞ்சி போச்சு அதெல்லாம் திரும்ப கொண்டு வரணும் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தெருக்கூத்து இந்த மயிலாட்டம் இந்த காவடியாட்டம் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்போ தான் இந்த இது நல்லாயிருக்கும்